ஹலோ

ஆமாங்க சார் சொல்லுங்கள் சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் எத்தனை மணி சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் நாங்கள் எட்டரைக்கி வரணுங்களா எத்தனை பேருங்க சார் வரணும் அஞ்சு பேருங்களா சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரி நா காலைல வந்துடும் சார் ஆனால் ஆ சொல்லுங்கள் சார் ஆ சரிங்க

ஆ சரிங்க சார் ஆ கால்லோ ஆ ஆ ஸ்கூலு அந்த ஸ்கூலுக்கு வரணுங்களா ஃபஸ்ட்டு எங்கே சார் வரணும் இல்லை முதல்ல எங்கே வரணுன்ன நாங்கள் காலையில் எங்கே சார் வரணும் ஆ சரிங்க சார் சரி ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க சரிங்க சார் அப்பறம் கால்ல சார் நாங்கள் கால்ல ஆ சரிங்க சார் சரி சரிங்க சார் எட்டு மணிக்கு நாங்கள் வந்துடுறோம் சார் அப்பறம் சாப்பாடு எங்களுக்கு எப்படி நீங்கள் அரேஞ்சு பண்ணி தரீங்களா இல்லை நாங்கள் இது எங்கே ஆனால் அந்நேரத்தில் நாங்கள் சமைத்து எடுத்துட்டு வரது கொஞ்சம் சேரமம் ஒரு ஒம்பது மணிக்கு வந்தால் நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்துடுவோம் ஏன்னா எட்டு மணிக்கு வரதுனால் நாங்கள் ஒரு ஏழு மணிக்கு கிளம்புனாதான் நாங்கள் அங்கே எட்டு மணிக்கு கரெக்டாக வர முடியும்

சார் நாங்கள் க்ளீனாக பண்ணி கொடுத்துருவோம் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் சுத்தம் பண்ணிடுறோம் நீங்கள் சொல்கிற மாரி எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சு செஞ்சு முடித்து கொடுத்துட்றோம் சார் ஆ சரிங்க சார் வந்துடுறோம் சார்